இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து தண்ணி வந்து ஃபுல்லா ரெம்பி போது அந்த பயிரில் அந்த பயிரில் ரொம்பி போனால் அதுக்குண்டான மாரி அதுலேருந்து ஒரு கால்வா மாரி பண்ணி கீழே பள்ளக்ககயினுக்கு பண்ணிவிட்டா அப்படியே கால்வா மாரி பள்ளத்துக்கா போகிற மாரி பண்ணிவிட்டோம்னா மொட்டுன்னு ஆயிடும் அப்போது தான் அந்த விவசாயத்துலேந்து வந்து அந்த மொட்டுனாலா தான் அந்த பயிரு துளுக்கும் இல்லைனா அது பர்த்தவே துளுர்க்கிறத்துக்கு வழி இல்லைன்னா பூராமே இந்தாண்ட இந்தாண்டையும் மடக் கட்டிட்யிருந்தால் அது அப்படியே நின்று அழுகி தான் போயிடும் அந்த பயிர் அதேமாதிரி அதுக்கு எதன்னா அதேமாதிரி பள்ளம் வாக்குமாரி கால்வாய் மாதிரி பண்ணி இடைய தூரமாக பண்ணி விட்டால் தான் அது நேராக அப்படியே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த பயிர் வந்து நல்லா வந்து துளிருமாக வரும் வாய்ப்பு உண்டு இல்லைனா வர்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது மிஷினால் நெல்லறுக்கிற மிஷினு வந்து நாங்கள் ம நெல்லருக்கிற மண்டி தான் அப்போ வச்சி ஓட்டினோம் அது வந்து இப்போ ஒரு ஏக்கராக்கு வந்து நாலாயிரத்தி நூறுரூவா ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் கேட்கறாங்க ரெண்டு மணி நேரம் உடச்சி ஒரு ஏக்கராக்கு நாலாயிரம் கேட்கறாங்க விவசாயத்தில் என்ன விவசாயம் இல்லைன்னாவே நம்மளுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு மாசம் கணக்கு ஒரு ஒரு ஒரு அதிகாரிங்கள்லாம் வாங்கிறாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம்றாங்க இப்போ நம்ம வந்து விவசாயமே பண்ணாத போயிட்டமுன்னா நம்ம வந்து விவசாயமே பண்ணாதவிட்டா எப்படி இருக்கும் சோற்றுக்கு வழி சோற்றுக்கு எப்படி இருக்குங்க வழி விவசாயத்துலேயே பண்ணால்தான் நம்ம வந்து சோற்றுக்கு வழி வரும் நீயி பணத்தை சாப்பிட்ற முடியுமா காசு மட்டும் நிலன்னு இருந்தால் தான் வந்து விவசாயம் பண்ணால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும் விவசாயமே பண்ணலைனா நம்ம வந்து முன்னேற முடியாது விவசாயம் பண்ணால் தான் நம்ம வந்து எல்லோருமே மக்களுங்க சாப்பிட முடியும் செலவுங்க வந்து கரெக்டான அறிகுறி ஆளுங்களெலாம் கரெக்டாக தெரிது விவசாயம் இல்லைனா நம்ம பிழைக்க முடியாது நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அளவு கஷ்டப்பட்றோம் அப்படினு நினைக்கிறாங்க அதேமாரி